மதியம் நைட்டு இது ரெண்டுத்துக்கும் பொதுவாக என்ன சமைக்கிறதுன்னு பார்த்தா மதியம் வந்து வெள்ளை சாப்பாடு அப்படி அதுக்கூட வந்து பொரியல் இல்லை அப்பளம் சாம்பார் இல்லைன்னா கார குழம்பு அப்படிதான் செய்வோம் நைட்டுக்குன்னு பார்த்தா தோசை இட்லி சப்பாத்தி இது எதுனா செஞ்சுட்டு இதுக்கு தொட்டுக்கிற மாதிரி மல்லாட்டை சட்னி தக்காளி சட்னி வெங்காய சட்னி இப்படி எதுனா வெச்சி அதை சாப்பிட வேண்டியது தான் பொதுவாக இதை தான் செய்ய முடியும் ஏன்னா இது தான் கொஞ்சம் டைம் எடுக் எடுக்காமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு மற்ற இதெல்லாம் கொஞ்சம் நேரம் எடுக்கும் சீக்கிரமாக செஞ்சு சீக்கிரமாக சாப்பிட்றலாம் மோஸ்ட்லி இதை தான் நம்ம நிறையா செஞ்சுருக்கோம் சாம்பாருக்கு என்ன செய்வோம் சாம்பார் அப்படின்னு பார்த்தோன்னா கத்திரிக்காய் கத்திரிக்காய் கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் போட்டு சாம்பார் வைப்போம் கார குழம்புன்னு போனால் உருளைக்கெழங்கு அதெல்லாம் போட்டு கார குழம்பு வெச்சிருவோம் தக்காளி சட்னி அது கொஞ்சம் இதுவாக இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சிட முடியும் அதை பண்ணலாம் அதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து எடுக்காது சாப்பாடு செய்கிறதுக்கு பொதுவாக இதை தான் நம்ம சமைப்போம் மதியானத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்து சேர்த்த மாதிரி செய்யலாம் மதியம் ரெண்டுத்துக்குமே சேர்த்த மாதிரி சாப்பாடு செஞ்சுட்டு ரெண்டு ரெண்டு வேளைக்கும் வர்ற மாதிரி குழம்பும் செஞ்சிடலாம் இப்படிலாம் நேரத்ததை கம்மி பண்ணுற மாதிரி இருக்குகிற ஏ சாப்பாட்ட தான் நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் அப்படி இருக்கிறது தான் வந்து எல்லோருக்கும் ஈ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை தான் எல்லோரும் செய்கிறோம் அதை தான் பண்ணிட்டுருக்கோம் சாப்பாடு ஒரு சில நேரத்தில் மதியானம் செஞ்சதை நைட்டுக்கூட வெச்சி சாப்பிடுவோம் அப்படி இல்லைன்னா மதியானத்துக்கு ஒரு தடவை சாப்பாடு செஞ்சுட்டு நைட்டுக்கு டிஃபன் மாதிரி எதுனா செஞ்சு அதை சாப்பிடுவோம் சாம்பார் எப்படி செய்கிறதுனா சும்மா அது பருப்பு துவரம் பருப்பு சாம்பார் இருக்குது அதுக்கு அப்புறமா பருப்பே இல்லாத சாம்பாருக்கூட இருக்குது நைட் டைமில் அப்படி எதுனா சீக்கிரமாக செய்யணும்னா பருப்பே இல்லாத சாம்பார் கூட செய்யலாம் அப்புறம் வேறு என்ன இருக்குது பொரியல் செஞ்சுக்கலாம் கேரட்டு பொரியல் பீன்ஸு பொரியல் உருளைக்கெழங்கு பொரியல் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுனால நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இதெல்லாம் தான் செஞ்சு சாப்பிட்றது பொதுவாக